ஹலோ சரவணபவன் ஹோட்டலுங்களா சார் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தேவைப்படுது அதுதான் சொல்லாங்கிறதுக்காக தான் நோட் பண்ணிக்கிறீங்களா எனக்கு ஒரு ரெண்டு பிளேட்டு வந்து வெஜிடபுள் பிரியாணி வேணும் ஓ ஃபுல் பிளேட்டே போட்டிருங்க ஒரு வெஜிடபுள் பிரியாணி வாங்கினா எத்தனை பேர் சாப்பிட்லாம்

சரி அப்போது ரெண்டு பேருக்கு வைச்சுருங்க அப்புறம் வெஜிடபுள் கட்லட் தேவைப்பட க கட்லட் இருக்குதுங்களா உங்கள்கிட்ட கட்லட்டு ஒரு நாலு கட்லட்டு கொடுத்துருங்க சின்னது கூட போதும் கட்லட்டு மீடியம் சைஸ்தானே இருக்கும் இல்லை பெருசு வைச்சுருங்க பெரிசு எவ்வளோ சின்னது எவ்வளோ வெஜிடபுள் கட்லட்டுங்களா என்னங்க இவ்வளோ வெலை சொல்றீங்க கட் ஆ கட்லட்டு சிக்கன் கட்லட்டே ஐம்பது ரூவாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன நூறுரூவாங்கிறீங்களே சரி அப்படினா நமக்கு ரெண்டு சின்னதே கொடுத்துருங்க ஆ சின்னதே கொடுத்துருங்க போட்டுவிட்டு ரெண்டையும் கொஞ்சம் சூடாக கொஞ்சம் பிரியாணியும் இருக்கணும் கட்லட்டும் நல்லா சூடாக இருக்கற மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஆ யார் உங்களுக்கு டெலிவரி பாட்னர் ஸ்விகியா சொமாட்டோவா சரி சொமாட்டோவில் போட்டு எனக்கு கொடுத்து விட்ருங்க நான் வந்து அவங்கள்ட்ட பே பண்ணி வாங்கிக்கிறேன் ரைட்டு வே வேறு என்னங்க ஸ்பெஷல் இருக்குது இன்றைக்கி தயிர் வடைங்களா சரி தயிர் வடை ஒன்று சாம்பார் வடை ஒன்று பார்சல் போட்டிருங்க நமக்கு வந்து இங்கே நிஜாம் காலனி பக்கத்தில் பிரகதாம்பாள் ஸ்கூல் பக்கத்தில் வீடு நம்ம நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுங்கள் அவங்க கால் பண்ணிணாங்கனா நான் அவங்க அந்த அட்ரெஸ் சொல்லி கொடுத்துட்டுறேன் இந்த நம்பரை நீங்கள் அவங்க டெலிவரி பையன்கிட்ட கொடுத்துருங்க ஆ சரிங்க சார் ரைட்டு என்னது சார் இருக்குது இல்லை இல்லை சார் நாங்கள் பியூர் வெஜிடேரியன் சார் அதெல்லாம் நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் அதனால் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் ஆ சரிங்க சார் எனக்கு இது மட்டும் கொடுத்து விட்ருங்க சார் நாம்ப அடுத்த ஆர்டரை அப்புறம் பேசிப்போம் ம் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ம்